நான் வந்துட்டு டூ தௌசண்ட் ஒன்ல வந்துட்டு பிறந்தன் ஆகஸ்ட் மந்த் நான் வந்துட்டு ஒரு ஃபோர் ஏஜ் ஃபோர்லேயே வந்துட்டு என்னை கொண்டுபோய்ட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாங்க ஃபஸ்ட் நான் ஜாயின் பண்ணது ப்ரிகேஜி ஜாயின் பண்ணேன் ப்ரிகேஜி எங்கள் ஜாயின் பண்ணனா விருதாச்சலம் நான் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அதனால சொல்லிட்டு இன்ஃபண்ட் ப்ரிமெட்ரிக் ஹையர் செகேண்ட்ரி ஸ்கூலுன்கிற ஒரு ஸ்கூல்ல போய் நான் ப்ரிகேஜி ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் அப்டேயே எல்கேஜி யூகேஜி அப்டேயே போய்ட்டு இருந்துச்சு எனக்கு எல்கேஜியில வந்துட்டு கெளரி மிஸ்ன்னு ஒரு மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னோடய ஃபேவரெட் அப்டேயே படிச்சிட்டே நான் வந்துட்டு டென்த் வரைக்குமே அங்கே தான் படித்தேன் ஃபஸ்ட் வந்துட்டு நான் மோஸ்ட்லி எனக்கு படிக்கிறதுன்னா அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் போக போக நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்வால்மெண்ட் உண்டு ஏன்னா அதில் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு நிறையா இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க இந்தமாதிரி கொக்கோ த்ரோபால் இந்தமாதிரி டீம் கேம் இந்தமாதிரி ப்ளூ டீம் ஒயிட் டீம் ரெட் டீம் இந்தமாதிரிலாம் பிரிச்சிருப்பாங்க நான் அதில் எல்லோவ் டீம் டென்த் வரைக்கும் அங்கேதான் படிச்சேன் அங்கே படிச்சிகிட்டு நான் ஒரு மார்க் ஒரு நல்ல மார்க் ஸ்கோரிங்கோடு லவன்த்து டுவெல்த் போய்ட்டு நான் வெளியில் ஜாயின் பண்ணேன் வெளியிலன்னா அதர் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணிட்டு செந்தில் மெட்ரிக் ஹை செகேண்ட்ரி ஸ்கூலுன் சொல்லிட்டு என்னோடய லவன்த் டுவெல்த் ஸ்டடிஸ்ஸை வந்து நான் அங்கே கம்ப்ளீட் பண்ணேன் அங்கே வந்துட்டு நான் வந்துட்டு என்ன மார்க் என் மார்க்குக்கு ஏற்றமாரி நான் வந்துட்டு பயோ மேக்ஸ் க்ரூப் எடுத்தேன் பயோ மேக்ஸ் க்ரூப் எடுத்துகிட்டு எனக்கு வந்துட்டு லவன்த்துலேயும் பப்ளிக் சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் டுவெல்த்துலியுமே வந்துட்டு நான் பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணேன் கண்ட்டிநியூஸாக வந்துட்டு த்ரீ இயர்ஸ் டென்த் லவன்த் அண்ட் டுவெல்த் மூணு டைமுமே வந்துட்டு நான் பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டு அட்டென் பண்ணேன் அட்டென் பண்ணிட்டு நான் ரொம்ப நல்ல ஸ்கோர் தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎஸ்சி போய்ட்டு ஜவஹல்லால் நேரு காலேஜ்ல வந்து சேர்ந்தேன் ஃபஸ்ட் சாரதா காலேஜ்ல சேர்லாம்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் அங்கே வந்துட்டு ரொம்ப ஸ்ரிக்ட் அப்படி இப்படி இன்னதனால நான் வந்துட்டு அங்கே ஜாயின் பண்ணலை நான் வந்துட்டு சாரதா காலேஜை விட்டுட்டு வரும் போதுதான் சடனாக வந்துட்டு ஜவஹர்லால் நேரு காலேஜ் பார்த்தேன் அங்கேதான் போய்ட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நான் வந்து படித்தேன் பி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்துட்டு நான் அங்கே ஜாயின் பண்ணேன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு எயிட்டி பர்சென்டேஜ் மேலே வந்துட்டு ஒரு மார்க் வச்சேன் எயிட்டி பர்சென்டேஜ் மேலே வச்சிகிட்டு அதில் வந்துட்டு நல்லாவும் மார்க் ஸ்கோர் பண்ணேன் என்னோடய ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்லாம் நிறையா பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டு ஓகே நீ ஒரு டிஸ்டிங்ஷன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்டிங்ஷன் வச்சேன் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன படிக்கிறதுன்னு தெரியாமல் கன்ஃப்யூஸ்ல இருந்தேன் அப்போது வந்துட்டு நான் வந்துட்டு எங்கன்னா சீனிவாசன் காலேஜ்ல வந்துட்டு பிஎட் ஜாயின் பண்ணேன் பிஎட் வந்துட்டு பிஎட்டுல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சமாரி ஸ்கூல் ட்ரைனிங் அது இதுன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பினாங்க ஸ்கூல் ட்ரைனிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அப்புறம் ப்ராக்டிக்கல் இந்தமாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தேன் என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன்னாக எங்கள் அம்மா அப்பா தம்பி மூணு பேர் என்கூட பிறந்தது அவங்க மூணு பேருமே என் லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு பர்சன் அவங்களை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன பண்ணினாலுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபை இயர்ஸாக ஹாஸ்டல்ல தான் இருந்தேன் ஏன் நான் ஃபை இயர்ஸாக ஹாஸ்டல்ல இருந்தேன்னா இப்பயுமே எங்கள் டாடி சொல்லிவிட்டாரு நீ யூஜி முடிச்சவுடனேயே நீ ஹாஸ்டல் தான் சேரணும் அப்படி சொல் யூஜி டுவெல்த் முடிச்சவுடனே ஹாஸ்டல் தான் சேரணும் சொல்லிட்டாங்க ஆனால் ஸ்கூல் நான் படிச்சது வந்து வீட்டு பக்கத்திலேயே தான் படித்தேன் ஹாஸ்டல் சேர்ணுன்னவுடனே எனக்கு ஒருமாதிரி ஆகிடுச்சி நான் எப்படி ஃபஸ்ட் டைம் போய் போய்ட்டு வெளியில் தங்கி இவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசினேன் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லை நீ ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் போய்ட்டு நீ வெளியில் தான் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிடாங்க சரி ஓகே அப்படினு சொல்லிட்டு நான் டுவெல்த்து ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ மந்தே சரி நான் ஹாஸ்டல் ஸ்டே பண் சேர்த்துவிடுங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அவங்களும் என்ன சேர்த்துவிட்டாங்க விட்டுட்டு த்ரீ மந்த் டுவெல்த் லாஸ்ட் த்ரீ மந்த்தும் நான் ஹாஸ்டல்ல தான் அதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபை இயர்ஸாக என்னோடய காலேஜ் ஸ்டடிஸ் ஃபுல்லாகவே ஹாஸ்டல்ல மட்டும் தான் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேயே லைஃபை இப்போது வந்துட்டு நான் ஒரு ஜாப் தேடிகிட்டே இருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னோடய லைஃப் வந்துட்டு இப்படியே லீட் பண்ணிகிட்டு போய்டுவேன் எனக்கு அப்பான்னா எல்லாத்திலேயுமே சப்போர்ட் பண்ணுறியா பண்ணு ஏதாவது கேட்டால் எனக்கு எல்லாமே எங்கள் டாடி தான் சின்ன வயசிலருந்தே எல்லாம் வாங்கிக்கொடுத்ததுலருந்து எனக்கு வந்துட்டு பிடிச்ச ஹீரோ வந்துட்டு தளபதி பிடிக்கும் அவரோடய டான்ஸ் நல்லா இருக்கும் அவரோடைய மூவிஸ்லாம் நல்லா இருக்கும் அதனால சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு வந்துட்டு ராஷ்மிகா பிடிக்கும் அவங்களோடய ஆக்ட்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும் குட்டாக இருக்கும் அதனால அவங்களை எனக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச கலர் ப்ளூ எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்துட்டு சிக்கன் ரைஸ் தோசை எல்லாமே பிடிக்கும் மோஸ்ட்லி நான் ஃபுட்டே லைக் பண்ணுறதே வெறு வெறுத்துட்டேன் ஏன்னா ஒரு ஃபை இயர்ஸாக ஹாஸ்டல்ல இருந்ததனால அதுக்கப்புறம் அஜித் சூர்யா அவங்களைக்கூட எனக்கு பிடிக்கும் அவங்கக்கூட ஒரு குட் ஆக்டர்ஸ் தான் அதுக்கப்புறோம் எனக்கு ஏன் ப்ளு அண்ட் பிங்க் பிடிக்கும் எங்கிட்ட ஒரு நாய் குட்டி இருக்குது அது அழகா இருக்கும் டெய்லியும் அழகா தூங்கும் டெய்லியும் அதை பாக்கலனா எனக்கு தூக்கம் வராது அந்தமாதிரி அதுக்கப்புறோம் என்னோடய காலேஜ் பார்த்திங்கனா பிஎட் காலேஜோடய சரோன்டிங்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே நிறையா மரம் இருக்கும் நிறைய என்விராய்மெண்ட் இருக்கும் என்விராய்மெண்ட்லாம் செம்மையாக இருக்கும் இங்கே எனக்கு பிடிச்ச ஸ்பார்ட்னால் அதுவந்துட்டு கேண்டீன் தான் போய்ட்டு வாங்கி சாப்பிட்டு வர ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் வெளியில் ட்ராவல் பண்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும் பைக்ல அதுவும் பைக்ல சுத்துறதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ட்ரீஸ்லாம் பார்த்தா ஒரு நான் இவ்வளோ டிப்ரஸ்ல இருந்தாலுமே ஒரு ட்ரீஸ் பார்த்தா எனக்கு வந்துட்டு எங்கே இருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும்னே தெரியாது அவ்வளோ ஹாப்பியாக ஆகிடுவேன் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு பெட் அனிமெல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் ஜேஎன்சியில வந்துட்டு எனக்கு காவியான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் அவள் செம்ம கேரிங்காக இருப்பாள் ஒரு லவ்விங் பர்சன் ஒரு அப்படி பார்த்துப்பா எனக்கு ஊட்டிவிடுவாள் நெக்ஸ்ட் செகண்ட் மாம் மாதிரி என்ன பார்த்துப்பா அவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப் நான் அவள் கிடைக்க வந்துட்டு ஒரு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ கேரிங் லவ் சப்போர்ட்டு எல்லாமே இருக்கும் அதுக்கு எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா அப்படி பார்த்துப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஜேஎன்சி காலேஜ் முன்னாடி ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ப்ளேஸ் எனக்கு சம்மர்லாம் பிடிக்காது வின்டர்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வின்டர்ல வந்துட்டு கூலாக இருக்கும் சாரோன்டிங்ஸ்லாம் வந்துட்டு கூலாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அந்தமாதிரி நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு வெயில்ல போனால் ஃபேஸ் டேன் ஆகாது இந்தமாதிரி ஹெல்த் இஸ்யூஸ் எதுவும் வராது மழையில நனைய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்கும் யா எதைப்பத்தியும் ஃபீல் பண்ணும்னு இல்லை ஜாலியாக மழைல நனஞ்சிகிட்டு ஹாப்பியாக ஃபீல் ப ஃபீ ஃபீலாக இருக்கும் அதுமாதிரி எனக்கு வின்டர் வின்டரைக்கூட நான் தாங்கிடுவேன் ஆனால் எனக்கு வெயில் சுத்தமாக பிடிக்காது அது சுடுறது எதுவுமே பிடிக்காது இப்போ வின்டர்னா நான் போய் ஜாலியாக காலையில லேட்டாக எழுந்திரிக்கிறது மழைல போய் சுத்துகிறது டான்ஸ் ஆடுறது இந்தமாதிரி இருக்கும் இதுவே சம்மர்னால் வெயிலை பார்த்தாலே ஐயோ இதில் போகணுமான்ற மாதிரியே இருக்கும் ஒரு நிமிஷம் கரண்ட் கட்டானல் கூட வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அந்தமாதிரி இருக்கும் சம்மர் சீசன்லாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சம் வின்டர்லலாம் சம்மர்லலாம் சூடாக சாப்பிடவே முடியாது ஆனால் வின்டர்லாம் சூடாக ஏதாவது சாப்ட்டா நல்லா இருக்கும்னு தோணும் அந்த அந்த ஃபீல்லாம் வந்துட்டு வேற லெவெல்ல அதுவும் மழை பெய்யும் போது ஐஸ்க்ரீம் இதெலாம் வந்துட்டு ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு கேண்டின் போய்ட்டு ஃப்ரெண்ஸ் கூட சாப்புடுறது சூடாக இந்தமாரி பண்ணுறதுலாம் வந்துட்டு வின்டர் சீசன்ல வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன் சம்மர்னால் சம்மர்னால் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் ஜூஸ் குடிக்கணும் சாப்பாடை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெலாம் வந்துட்டு நான் லைக் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய ரூம் மேட்ஸ் வந்துட்டு ஃபோர் மெம்பர்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக பேசுவாங்க ஜாலியாக பழகுவாங்க ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அவங்களை ஃப்ரெண்ஸ்ஸாக வச்சுக்க இனஃப் அவ்வளோதான்